பதினொன்னு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி நான்கு பத்தம்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பத்து